நான் வந்து ஒரு பேபிக்கு வந்து இந்த தள்ளிகிட்டு போகிற ட்ராலி ஆர்ட்ரு பண்ணே ஆனால் அது வந்தது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு நல்லா கம்மியான ரேட்டுதான் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது அதை வச்சு பாப்பா எங்கே தூக்கிகிட்டு போகணும்னாலும் ஈஸியாக வந்து அதை ட்ராலியில் வச்சு தள்ளிகிட்டே போகலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்காது எவ்வளோ தூரம் வேணாலும் அதை யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ நான் வந்து இப்போது பார்க்குக்கு போறேன் அப்படினா வந்து நான் எடுத்துகிட்டு போய்டுவேன் காரில் வச்சு அதை வச்சுட்டு நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து பாப்பாவை அதில் உக்கார வச்சு தள்ளிகிட்டு போவேன் அவளுக்கும் அது வந்து நம்ம தூக்கிகிட்டு போகும்போது அவளுக்கும் வலிக்கும் இல்லையா அந்தமாதிரி வலிலாம் இல்லாமல் அவளும் ஃப்ரீயாக வந்து உக்காந்துட்டு இருந்தாள் அந்த ட்ராலி வந்து இப்போது அவளுக்கு அவள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காள் அவள் கொஞ்சம் நடக்க ஆரம்மிச்சதுக்கு அப்பறம் இப்போது எனக்கு சிஸ்டர் இன் லா இருக்காங்க அவங்களுக்கு நான் அதை கொடுத்துருவன் அவங்களுக்கு அவங்க பிரக்னென்ட்டா இருக்காங்க ஸோ அவங்களும் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க நான் வாங்கினதுலயே பெஸ்ட் ப்ராடக்ட் அதுவாக தான் இருக்கும் ஸோ ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கிறோம் குழந்தையும் நல்லா கம்ஃபர்ட்டபிளாக அதில் ஃபீல் பண்ணுறது நான் பாக்கிறேன் எதாவது ஸ்னாக்ஸும் வச்சுக்க முடியும் அதில் பின்னாடி வந்து ஸ்னாக்ஸு வாட்ரு பாட்டில் அதல்லாம் வச்சுக்கிறதுக்கு நிறைய ப்ளேஸ் கொடுத்துருப்பாங்க ஃபோர் வீல்ஸ் இருக்கும் அப்றம் வந்து அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு பேலன்ஸ் பேலன்ஸ் ஆகாத மாதிரி நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு அது ஸ்டாங்கானா கம்பி போட்டிருந்தாங்க ஹாண்டிலில் வந்து நல்ல க்ரிப்பாக பிடிக்கிறதுக்கு ஒரு ஹாண்டில் கொடுத்துருந்தாங்க அது இப்போ வெயில்லாம் வந்துச்சுன்னா வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு பேபிக்கு ஒரு கொடை மாதிரி ஒன்று வரும் அதில் அது ஓபன் பண்ணிக்கலாம் அது கொடை வரும் அதுலேருந்து ஸோ வந்து அது பிளாக் கலர்ன்றதால நல்லா ஒரு ஃபீலு இருந்துச்சு ரிச்சாக இருந்துச்சு லக்ஸுரியாக இருந்துச்சு பாக்கிறதுக்கு ஸோ நான் வாங்கினதுலே அதுதான் பெஸ்ட்டு ப்ராடக்டாக இருக்கும்